தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் வந்து நிறைய காரசாரமான ஸ்பைசஸ் வந்து அதிகமாகவே இங்கே வந்து கிடைக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து சென்னை சைடு கன்னியாகுமரி சைடு வந்து விற்கிற கடலோரங்களில் விற்கிற மீன் உணவுகள் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும் காரசாரமாக இருக்கும் அதில் வந்து சைவ உணவுகள் வந்து காரைக்குடி ல வந்து செட்டிநாடு காரைக்குடி கா காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தோசை வ தோசை வந்து மைலாப்பூர் தோசை இட்லி அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும் கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் பருப்பு சாதம் அரிசியும் பருப்பு சாதம் அப்புறம் மசால்வடை டீக்கடையில் கிடைக்கிற மசால்வடை இதெல்லாம் வந்து அதிகமாகவே சுவையோடு தனித் தனித்துவமான சுவையோடு இருக்கும் அப்புறம் சாம்பார் கதம்ப சாம்பார் அதுக்கப்புறம் இட்லிக்கு வைக்கிற புளிச்சட்னி அப்புறம் காஞ்சிபுரம் இட்லி அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்